நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய உள்ளாட்சி அமைப்புகள் அரசியல் கட்சிகள்லாம் இருக்காங்க எங்கள் ஊரில் வந்து இப்போது ஜான் டாமி அப்படீன்னு ஒரு வட மாநிலத்தினர் தான் மாவட்ட ஆட்சியராக இருக்கார் அது இல்லாமல் நிறைய எம்எல்ஏலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸ் அப்புறம் வந்து இவங்க மதிவாணன் அப்படீங்கிற எம்எல்ஏ ரெண்டு பேர் இருக்காங்க அந்த சானிவாஸ் அப்படீங்கிறவர் வந்து ரொம்பவே நிறைய வந்து மக்களுக்கு நிறைய தொண்டு எங்க சைடில் உள்ள அவர் எம்எல்ஏ அதில் நிறைய தொண்டு பண்ணிகிட்டிருக்காரு நிறைய பள்ளிக்கூடங்கள் திறந்து வச்சிருக்காங்க அப்புறம் அங்கன்வாடி கட்டிடங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணிக்கிட்ருக்காங்க நாகப்பட்டினத்தில் வந்து இப்போ புதுசாக வந்து செஞ்ச விஷயம் அப்படீன்னு பார்த்தோம் அப்படீன்னா இலங்கை இலங்கைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் கப்பல் சேவை ஒன்று வந்து புதுசாக தொடங்கி வச்சிருக்காங்க இங்கேயிருந்து நம்ம இலங்கைக்கு போய்க்கிலாம் கப்பல் மூலயமாக அதுதான் இப்போதைக்கி வந்து ரொம்ப பெரிய விஷயமாக எல்லாருமே பேசிகிட்டிருக்காங்க இவங்க பண்ணுற தொண்டு வந்து எல்லாருக்குமே மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது